ஹலோ லேண்ட் லைன் லேண்ட் லைன் வந்து எங்கள் வீட்டில் கட்டாகிருச்சி நே நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான புயல் எங்கள் ஊரில் அதனால் வந்துட்டு என்ன கரண்டு கம்பம் அந்த ஒயர்ஸ் எல்லாம் கட்டாகிருச்சி அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொலைபேசி இதெல்லாம் கம்பி எல்லாமே கட்டாகிருச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் உடனே சரி பண்ணிக் கொடுக்கணும் ஏன்னால் சரி பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த கரண்ட்டு வீட்டில் கரண்ட்டு ஒர்க் ஆகும் லேண்ட் லைன் பிரச்சின எல்லாம் இது வந்து இதெல்லாம் போகணுன்னா நீங்கள் கரண்ட்டு கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும்